நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வேலைவாய்ப்புகள் உடைய தனியாருடைய வேலைவாய்ப்புகள் தான் அதிகமாயிடுச்சு இன்னைக்கி திருச்சி மாவட்டத்தில் உள்ள நிறைய ப்ரைவேட் கடைகள் தனி ஏஜென்சிகள் இந்தமாதிரி தான் இன்னைக்கு படித்த மக்கள் என்னதான் டிகிரி படித்திருந்தாலும் போனாலும் வந்தாலும் வேலை வாய்ப்புகள் தனியார்துறையில் அதிகமாக கிடைக்கிது கவுர்மெண்ட் வேலைங்கிறது கேள்விக்குறியாகருக்கு அதேமாதிரி கவுர்மெண்ட் வேலை வேணும்ன்னால் அவன் பணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்டு வேலை கிடைக்கும் அப்புறம் இந்த மாவட்டத்தில் வந்து சிமு சிமண்ட் ஃபேக்ட்ரிகளும் நிறையாருக்கு மக்களை வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் நெறைய பேர் காண்ட்ரேக்ட்டில் போகிறது அப்புறம் படி படியாக வேலையை செஞ்சு பர்மனெண்ட் வேலையாக வாங்கி உள்ளே போகிறது இந்தமாதிரி இருக்குது அப்புறம் இங்கே வந்து மார்க்கெட் சந்தை போக்குவரத்து விவசாயிகளுடைய தங்களுடைய விளைச்சல் போக்குரவத்து அன்னன்னக்கு விளையிற காய்கறிகள் பழங்கள் அதெலாம் கொண்டாந்து அன்றாட செலவுக்கு விற்கிறமாரி திருச்சியில் மார்க்கெட்டாகவும் செயல்படுது அங்கேருந்துதான் பல கிராமங்களுக்கு அன்னன்னைக்கி தேவையான ஃப்ரெஷ் காய்கறி பழங்கள் போகிறதுக்கு வரதுக்கு வார டெய்லி சந்தை வார சந்தை இப்படிலாம் மக்களுடைய படைப்புக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக ஓடிகிட்டுருக்கு அதேமாதிரி இங்கே உள்ள விவசாயத்துக்கு நம்மளுடைய திருச்சிலேருந்து தான் நீர் பாசனங்களும் பிரிஞ்சு அன்றாட விவசாயிகள் தேவையும் நிவர்த்தி செஞ்சிகிட்டு வருது